நான் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கனால் கண்டிப்பாக சமையல்னாலே பெண்களுக்கு எல்லோருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷ்யம் ஆகும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குற ஆசையும் எனக்கு கண்டிப்பாக உண்டு கிராமப்புற சமையலாக இருந்தாலும் சரி நகரப்புற சமையலாக இருந்தாலும் சரி ரெண்டுமே நமக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நம்ம அம்மாலாம் நமக்கு ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா சின்ன வயசுலருந்து சொல்லி கொடுக்குறதுனாலதான் நம்மளும் சின்ன வயசில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டு அதை பண்ண ஆரம்பிப்போம் அது ஒரு நேரம் நல்லா வரும் ஒரு நேரம் நல்லா வராது ஆனால் தொடர்ந்து நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ரொம்ப ருசியாக நம்ம அதை சமைத்து முடிக்க முடியும் இதை சமைச்சனாத மட்டுந்தான் நம்மளால் நல்லா நாலு பேர் முன்னாடி நல்லா எல்லார் முன்னாடியும் பாராட்டுகளும் வாங்க முடியும் இதனால் நான் என்ன ஆசைப்பட்றேனா எதுவுமே தெரியாது அப்படின்னு இல்லாமல் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கணும் எல்லா சமையலையும் நம்ம கற்றுக்கணும் அப்பன்டினு நான் விருப்பப்படுறேன்